ஹலோ மேடம் நாங்கள் சென்னாமடையிலேருந்து பானுமதிகிறவுங்க பேசுகிறேன் எ எங்களுக்கு மாட்டு லோன் வேணும் ஆ எவ்வளோ எவ்வளோ தருவீங்க ம் ம் ஆ நாங்கள் ஒரு குழு ஆ ஒரு குழு டீம் மாதிரிதான் இருக்கிறோம் பத்து பேர் இருக்கிறோம் இவ்வளோ அமௌண்ட்டு தான் தருவீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால் ஓ ஆ ஒரு பத் ஒரு ஆ ஆ சரிங் அது எப் ம் ஆ இல்லை நாங்கள் ஒரு மகளிர் குழு மாதிரிதான் இருக்கிறோம் ஒரு டீம்மாகதான் வேணும் எங்களுக்கு எவ் எ ம் அது எத்தனை தவணையில் கட்டணும் இருபத்தி நாலு மாதமா அது ஏற்கனவே நான் வந்து மகளிர் குழுல சேமிப்புக்கு உள்கடன் எடுத்திருக்கேன் இதுக்கும் அதுக்கும் எதுன்னால் பாதிப்பு வருமா ஆ ஆ ஆ சரிங்க மேடம் இல்லை வேறு எதுவும் இல்லை இல்லை இல்லை எதுவும் கடனெலாம் எதுவும் வாங்கில ப்ரூஃப் ம் ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா என்னென்ன வேணும்

ஆ சரிங்க மேடம் எங்கள் பத்து பேர் எங்கள் பத்து பேருடைய ப்ரூஃப் ஐடியெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா ஆ எல் ஆ எல்லாம் கரெக்டாகதான் இருக்குது எல்லாேரும் வரணுமா பத்து பேர் எடுத்துகிட்டு வரணுமா ஆ எதுவும் இல்லை எதுவும் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம் பெர்ஃபெக்டாக போய்கிட்ருக்கு குழு வந்து நாங்கள் புதன் கிழம காலையில் வரறோம் ஆ சரிங்க மேடம் சரி தேங்க்யூ மேடம் சரி வச்சிடுறேன்